பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு